ஆ வாங்க அக்கா சொல்லுங்க அக்கா என்ன சைஸ் உங்களுக்கு என்ன சைஸு அக்கா வேணும் சரிக்கா எட்டு இன்ச்சில் டூ நைன்டி நைன் இருக்கு த்ரீ நைன்டி நைன்ல்லாம் இருக்கு அக்கா உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஆ என்கிட்ட மொத்தமாக நாலு டிசைன் இருக்கு அக்கா அதில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அந்த டிசைன் நீங்கள் ரேட்டு கேளுங்கள் நான் அதோட ரேட்டு நான் சொல்லுறேன்க்கா இந்த டிசைன் வந்து த்ரீ நைன்டி நைன் வரும் அக்கா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுருவா வரும் அக்கா இந்த செப்பலோட ரேட்டு இவ்வளோ தாங்கக்கா நானும் பத்து பர்செண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணித்தருவேன் சப் சரிங்க்கா நீங்கள் வாங்க நான் கம்மி பண்ணித்தருவேன் ஆனால் பத்து பர்செண்ட் டிஸ்கவுண்ட் தான் பண்ணுவேன் உங்களுக்காண்டி வேணா சேர்த்தா சேர்த்துக் கொஞ்சம் பண்ணலாம் சரிக்கா ஆ ஓகே அக்கா ஓகே அக்கா